இப்போது வீட்லல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க அம்மாவால் வந்து நடக்க முடியாது அப்படின் சொன்னால் கொஞ்சம் தூரம்னா கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கனா அம்மா நான் போயிட்டு வரேம்மா எனக்கு டென் ரூபி தரியாமானு கேட்பாங்க ஒரு சில குழந்தைங்க சரிப்பா எடுத்துக்கோ அப்படினு சொல்லுவாங்க எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோனு அம்மா சொல்லுவாங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம்மா நான் சேமித்து வைக்க போகிறேனு அந்த குழந்த சொல்லும் சரிப்பா நல்ல பழக்கம் அப்படினு சொல்லிட்டு அந்த காசை என்ன பண்ணுவாங்க ஒரு சான்னதா உண்டியல் மாதிரி வச்சு அந்த காசை வந்து கொடுப்பாங்க அப்புறம் யாராவது வந்து ஃபங்க்ஷன் டேஸில் வந்து இப்போ தீபாவளி பொங்கல்லாம் வந்து அம்மாங்களுக்குலாம் வந்து தாய்மாமன் வீட்லேருந்து வந்து சீர் வரிசை கொடுப்பாங்க அப்போ இந்த பசங்களுக்கும் கொடுக்கும்போது அந்தமாதிரி வர காசெல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாமே அந்த உண்டியலில் வச்சுருப்பாங்க அப்புறம் தாத்தா பாட்டியும் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்தாப்பா போயி எதாவது வாங்கிக்கோ அப்படினு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து காசுலாம் கொடுப்பாங்க அந்த காசெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்க சேமித்து வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எதாவது ஒரு ஷு வாங்கணுமோ எதாவது ஒரு அத்தியா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தேவை அப்படினு இருக்கும் பொழுது அந்த காசை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க அவங்க வந்து அதை சேமித்து வச்சதுனாலதான் அவங்கள அவங்களால சுயமாக அந்த க பொருளை வாங்க முடியிது இப்போ இல்லை எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பாகிட்டேயோ அவங்க அம்மாகிட்டேயோ அவங்க கேட்காம அவங்களோடைய சுயநம்பிக்கையை வந்து வளத் தன்நம்பிக்கையயை வந்து வளர்த்துகிறாங்க அடுத்தவரிடம் போய் வந்து கேட்கக்கூடாது நம்பதான் தானாக சம்பாரித்து நம்ம முன்னேறணும் என்ற ஒரு வந்து நல்ல பழக்கத்தை வந்து வளர்த்துகிறாங்க அந்த குழந்தைங்க இதேபோல மற்ற குழந்தைங்களும் இருக்கணும்னு சொல்கிறேன்